ஹலோ

காய் வேணும்மா உருளகிழங்கு வேணும் கத்திரிக்காய் வேணும் கேரட்டு வேணும் வேணும் எப்படி வெலை எவ்வளவு ம் பழைய காயாக இருந்துட போகுது சரி சரி ஓ நூறுபாயா சரிங்க சரி ஒவ்வொரு கிலோ மூணு கிலோ கட்டி வையுங்க வர உறவுமொற வந்திருக்குது சமையல் பண்ணணும் நான் தண்ணி பாய்ச்சிட்டு வந்து வாங்கிட்டு போகிறேன் ம் சரிங்க சரிம்மா சரி சரி மூணு கிலோ வேணும் அது ஒவ்வொரு கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ கேரட்டு ஒரு கிலோ ம் என் பேர் மாராயி ஆ அலே ஆ எல்லாமே வேணும் கட்டி வையுங்க சரிம்மா ஆ சரி கட்டி வையும்மா எல்லாமே கட்டி வை நான் வந்து எடுத்துக்கிறேன் ம்

சரி